சொல்லுங்க மேடம் ஆமாங்க எதுக்குங்க லீவு ஆ ம்

சரி லீவு இப்போ மற்ற நாள் போக முடியாதுங்களா எக்ஸாம் வருது உடனே லீவ் கேக்கிறீங்க அதனால் தான் ஆ சரிங்க பார்த்து கூட்டிட்டு போய்ட்டு கூட்டிட்டு வாங்க பாப்பா நல்லா படிக்கிற பொண்ணு அதனால் தான் சரி லீவு எடுக்க வேணாம்னு சொல்கிறேன் பார்த்துட்டு போய்ட்டு கூட்டு வந்துவிடுங்க ஆ சரிங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாள் விளையாட்டு போட்டி பேச்சு போட்டி இதில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாங்க பரவாயில்ல நல்லா தான் படி

ஆ ஆ சரிங்க ஆ பார்த்துக்குறோம் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் ஸ்டூடெண்ட்டை நாங்கள் தானே பார்த்துக்கணும் ஆ சரிங்க ஆ தேங்க்யூ